நான் வந்து படிக்கும் போதுங்க எங்கள் ஸ்கூலில் வந்து லைப்ரரியே கிடையாது சுற்று வட்டார பகுதியிலையும் ஒரு அஞ்சு ஆறு கிலோ மீட்டருக்கு தூ தொலைவில் இருக்கிற பள்ளியிலையும் லைப்ரரி கிடையாது நான் வந்து புக்ஸ்ஸு படிக்கிறதில் ரொம்ப ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேந்தே அந்த ஹேபிட் எனக்கு உண்டு ஆனால் எங்கள் பஞ்சாயத்தில் லைப்ரரி இருக்கு அதில் வந்து போய்விட்டு சூ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் புக்ஸ்ஸெல்லாம் படிப்பேன் இந்த விக்ரமாதித்தா அம்புலிமாமா தெனாலிராமன் கன்னித்தீவு திருக்குறள் பாரதியார் கதைகள் அப்புறம் இன்னும் சிறு சிறு கதைகள்லாம் வரும் நிறைய படிச்சிருக்கேங்க இதெல்லாம் படிச்சு ஏன் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் ரொம்ப பகிர்ந்துக்குவேன் அவங்களும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களும் வந்து லைப்ரரியில வந்து புக்கு படிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன் அவங்களுக்கு அவங்களும் அப்போ படிச்சு அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் போய்ட்டு இந்த மாதிரி புக்ஸ்ஸெல்லாம் பஞ்சாயத்தில் இருக்கு வந்து எல்லாம் படிச்சு கொஞ்சம் அறிவை வளத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் சொல்லிவிட்டேன்